இப்போ நான் ஆன்லைன்ல ஒரு ட்ரெஸ் வாங்கினேன் அது பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள்க்கு முன்னாடி ஆட்ரு போட்டேன் அது இப்போ வந்திருக்கு ஒரு சர்ட்டு ஒன்று ஆட்ரு போட்டேன் அது கொஞ்சம் சூப்பராக இருக்குது வாங்கி பேக்கிங் வாங்கி பிரிச்சிப் பார்த்ததுல ரொம்ப நல்லாருக்குது கடையில் எடுக்கிறத விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது நல்லாருக்குது நல்லாருக்குதுன்னா இந்தக் கலர் வந்து எந்தக் கடையிலயும் கேட்டேன் அந்தக் கடையில்ல இல்லை அதனால் ஆன்லைன்ல போட்டேன் அதே மாதிரி வந்திருச்சு ஸ்டிச்சிங்கு இது மாதிரியெல்லாம் ஃபுல்லா நல்லா நீட்டாக பண்ணிக் கொடுத்துருக்காங்க ஒர்க்கெல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது அதனால் ஆட்ரு போட்டனால கொஞ்சம் எனக்குக் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது இப்போ கடையில் வாங்கிறத விட ஆன்லைன்ல கொஞ்சம் வாங்கினா கொஞ்சம் நல்லாருக்குது நல்லாருக்குதுன்னா சீக்கிரம் வந்திருச்சு ரெண்டு நாளிலே வந்திருச்சு நம்ம போய் கடையிலெல்லாம் அலையத் தேவையில்லை இப்போ வீட்டுக்கே வந்திருச்சு வீட்டுக்கே கொண்ணாந்து கொடுத்துட்டாங்க இப்போ ஆட்ரு பண்ணோம்னா ஆட்ரு பண்ணதில் இருந்து ஒரு மூணு நாள்ல வீட்டுக்கே வந்திருச்சு அதனால்தான் கொஞ்சம் நல்லா இருக்குது இப்போப் பார்த்தா நம்ம ஒர்க்குக்குப் போகிறனால அங்கேயும் இங்கேயும் போய் அலஞ்சு வாங்குறதனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குறதனால வீட்டுக்கே கொண்ணாந்து கொடுத்துட்டாங்க வீட்டுக்கே கொண்ணாந்து கொடுத்தனால ரொம்ப இதாக இருக்குது